ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழா ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு நாலு லட்சத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்தி ஐநூறு